ஹல் ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா ஜெயந்தி டிராவல் தான் பேசுகிறோம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன விஷயமாக பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா எந்த வேலைக்கு ம் சொல்லு சொல்லுங்கம்மா என்னாம்மா படிச்சுருக்கீங்க எங்கேயாவுது வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காம்மா சரி சரிங்கம்மா எந்த கன்ட்ரிக்கு வேலைக்கு போணுன்ருக்கிறீங்க துபாய்க்கு போகணுமா வந்து நீ இன்ட்ரியூவ் அட்டன் பண்ணும்மா இன்ட்ரியூவ் அட்டன் பண்ணிட்டு யா நாங்கள் சொல்லுவோம் உங்களை வேலைக்கு ஆள் எடுக்கணுமா என்னான்ட்டு நாங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து இன்ட்ரியூவ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க இன்ட்ரியூக்கு வந்து மதுரைக்கு வந்து அட்டன் பண்ணணும்மா ஆ மதுரைக்கு வந்து அட்டன் பண்ணணும்மா வேலை சேலரி வந்து இங்கேருந்து துபாய் போகணுன்னா எல்லா செலவும் வந்து ரெண்டர லட்சம் ரூபா ஆகும்மா அம்மா ஒரு ஒரு ஆள் மேலே துபாய்க்கு இங்கேருந்து எல்லா செலவும் நாங்கள் பார்த்து செலவாகணும்னால் ரெண்டர லட்சம்தாம்மா ஆகும் எல்லாத்துக்கும் அவ்வளோதாம்மா நாங்கள் ரெண்டு மூணு பேரு கூட்டிகிட்டு வந்தாலும் இதில் எவ்வளோம்மா குறைக்க முடியும் இப்போ நான் ஒரு பத்து ஆள் புடிச்சு அனுப்பி வைக்கறேன் ஒரு நிமிஷம் கேளுங்க பத்து ஆளை வந்து ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பியிருக்கறோம் எல்லோருமே இவ்வளோ ரேட்டில் தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் நீ எத்தினை ஆளைமா கூட்டிகிட்டு வரணும் சொல்லுறீங்க புரியுதும்மா மூணு ஆளுக்கெலாம் எப்படிம்மா நாங்கள் கம்மி பண்ண முடியும் நாங்களே அந்த டிராவல்ஸ் வெச்சு மற்றவுங்களுக்கு அது இதுன்னு எல்லா செலவும் பார்க்கற மாரி இருக்குதுலை அப்போ ரெண்ட்ரை லட்சம் தான் எங்களுக்கு பத்து ஆள் அஞ்சு ஆள் புடிச்சு அனுப்பணும்னா கொஞ்சம் ஏதா இது கம்மி பண்ண முடியும் எங்களால் நீ எத்தனை ஆள் கூப்பிட்டு வரியோ அதுக்கு தகுந்து நாங்கள் வேணால் குறைக்க முடியுமா என்னான்னு பார்ப்போம்மா நாங்கள் சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் ஆள் புடிச்சுட்டு வாங்க இதில் கொஞ்சம் குறச்சி அனுப்ப முடியுமா என்னான்னு நாங்கள் பார்த்துக்கறோம் சரிங்கம்மா பார்த்து ஆ சரிங்கம்மா ஓகேம்மா